விளையாட்டுத்துறைய ஊக்குவிக்க அரசாங்கம் பணம் செலவழிக்கலாம் தப்பில்லை அதெல்லாம் நல்லாவே செலவழிக்கலாம் அந்த மாதிரி பசங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு நல்லா பயிற்சி கொடுக்கலாம் பயிற்சி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல பயிற்சியாளராக அவங்களுக்கு அமைத்து கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வைக்கலாம் பணமும் செலவு பண்ணலாம் நம்ம பண்ணுற இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கோ நம்ம வீட்டு கொழந்தைங்களுக்கோ விளையாட்டுல நல்லா ஒரு ஆசை வர்றமாரி அவங்களுக்கு ஒரு இண்ட்ரெஸ்ட் வர மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் வீட்டு பசங்களுக்கும் நம்ம அவர்களுக்கு எதில் இன்ட்ரஸ்ட் இருக்குதோ அதில் பார்த்து க்ளாஸ்சில் சேர்த்தி விடலாம் அவர்களுக்கு ஊக்குவிக்கலாம் பயிற்சி கொடுக்கலாம் வீட்லேயும் அதேமாதிரி அவர்களுக்கு நம்ம ஏதோ சொல்லிக் கொடுக்கலாம் மாலை நேரத்தில் விளையாட சொல்லி சொல்லிக் கொடுத்துட்ருக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய சொல்லி சொல்லலாம்